இப்போ கோழி வளர்த்தது நல்ல விஷயோந்தானுங்க ஆனால் கோழி வளர்த்தது வந்து தனிப்பட்ட ஒரு இடோம் இருக்கணும் ஒரு வீட்டுலேருந்து ஒரு ஒரு பத்து இருபது வீட்டு தள்ளி இருக்கணும் அப்போ தான் வளர்ப்பை வளர்க்கிறவங்களுக்கும் பக்கத்து வீட்டு காரர்க்கும் நல்லது ஏன்னா கோழியோடய இது வந்து எல்லோருக்கும் ஒத்து வராது சரிங்களா ஆனால் அவங்க அது வந்து நல்ல விஷயந்தான் கோழி தீனி வந்து கவர்மெண்டு கொடுக்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து கோழியோடய வேஸ்ட்டு கழிவு எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவுங்களுக்கு உரோம் உரோம் போடுறக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படி எல்லோரும் செஞ்சால் எல்லோருக்கும் நல்லது தான் சரிங்களா